இப்போது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலத்தில் அந்த காலத்திலல்லாம் இது ஃபஸ்ட்டு புறா மூலிமா தூது அனுப்பறது அப்புறமா போஸ்ட்டு கார்ட் மூலம் லெட்ரு எழுதி போடுறது லெட்ரு எழுதி போட்றது அப்புறமேட்டுதான் இப்போ யாருனா வெளியூரில் வேலை செஞ்சாங்கன்னா ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் அவங்க வர்றாங்கன்னா அப்போ தான் அவங்களாண்ட பேச முடியும் அப்டில்லனா பேச முடியாது இந்த இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததால் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்களாண்ட பேசிக்கலாம் அப்டியே வீடியோ கால் பண்ணி பேசலாம் அப்டியே வீடியோ கால் பண்ணால் அவங்க எட்ட இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்குறது போல் தெரியும் நேரில் அது உதவியாக இருந்தது அப்புறமேட்டுக்கா இந்த பேங்க்குக்கு பேங்க் வசதி போனால் நம்ம பேமெண்ட்டு எடுக்கணும்னா அதுக்கு பேங்க்குக்கு தான் போய்ட்டு எடுத்துன்னு வரணும் ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததால் நம்ம இந்த கியூஆர் கோடு மூலமாக எடுத்துக்கலாம் அது நம்ம ஃபோனுக்கு எதுனா கடைக்கு போகணும் அந்த இடத்துல இப்போ கையில் காசு இல்லை அக்கவுண்ட்டில் தான் காசு இருக்குதுன்னு சொன்னால் அங்கே போய்ட்டு கூகுள் பே ஸ்கேனரிங்ன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருப்பாங்க அதுக்கு போய்ட்டு நம்ம ஃபோனில் கூகுள் பே ஃபோன் பே அதான் ஜிபேலாம் வச்சுக்கிட்டு அனுப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக காசு அனுப்பிடலாம் அப்பறமேட்டுக்கா கேம் விளாட்லாம் கேம் விளாட்றதுல கேம்லலாம் யார் கூடனா பேசினாலும் டக்குன்னு நம்ம எடுத்து பேச முடியும் அவங்க அவங்க வர்றதுன்னா கூட நம்ம ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் பேச பேசாமல் அவங்க ஃபோனில் நம்ம வீடியோ கால் பேசிக்கலாம்